இது ஸ்கூல் முடிஞ்சதும் மாலை நேரத்தில் வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு ட்யூஷனோ இல்லை பிரைவேட் கிளாஸஸோ போகிறது வந்து நல்லது ஏன்னாக்கா அவங்க வந்து அது வந்து ஒரு ரிமம்பரா ஆகிடும் ஆ திரும்ப ஒரு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்கூலருந்து என்ன படிச்சுட்டு வந்தாங்களோ அதை போயிட்டு திரும்ப வந்து ரிவிஸன் பண்ணாங்கனாக்கா பிரைவேட் கிளாஸில் இல்ல ட்யூஷன்ல வந்து ரிவிஸன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரியா ஆகிடும் அது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் மார்னிங்கில் வந்து என்ன ஸ்கூலில் சப்ஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அதையும் வந்து எஸ்டெர்டே ட்யூஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கள் இல்லை எஸ்டெர்டே ட்யூஷனில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்டின்னாக்கா ஸ்கூலில் வந்து அவங்க நடத்தும்போது அந்த சப்ஜெக்ட்லடில் வந்து ஒரு டவுட் வராத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே இந்த மீன் டைமில் வந்து ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்போர்ட்ஸ்லையும் ஈவெண்ட்லையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்போதான் அவங்களுக்கு வந்து பிஸிக்கல் ஆக்ட்டிவிட்டி கொஞ்சம் நல்லாருக்கும் உடம்பு நல்லாருக்கும் உடல் உழைப்பு நல்லாருக்கும் மைண்ட் செட்டும் அது அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும் அதனால் ட்யூஷன் போகணுன்றது நல்லது அதே டைமில் வந்து கேம்மிங் வந்து பீரியட் வந்து கொடுக்கறது ஈவினிங் டைமில் அதுவும் ஒரு நல்லதா ஒரு சிறப்பான ஒரு செயல் அது